எனக்கு பிடித்த புத்தகம் வந்து என்னை செதுக்கிய மாணவர்கள் அந்த புத்தகத்தில் படித்த கதையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு பகுதி என்னென்னால் ஒரு ஒவ்வொரு பாடமும் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பாடம் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அது மாரி ஒவ்வொரு பாடமும் எதுக்கு படிக்கிறோம் அதனோடய அர்த்தம் என்ன ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத இதை விவரமாக சொல்லியிருந்தாங்க அதே மாரி ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அதெல்லாம் அந்த விஷயங்கெல்லாம் ஒரு ஆசிரியர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதைன்ன புத்தகத்தை படித்து அதை ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைம நல்லா இருந்தது நல்ல விஷயங்கள் வந்து அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க